கடலூர் மாவட்டத்தில் நிறைய ஜாதி மதங்கள் கொண்ட மக்கள் இனக்குழு வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இதுலயும் வந்துவிட்டு இப்போ நிறைய இந்த பாண்டிசேரியில இருக்கிறவங்களும் வந்து இங்கே அங்கருந்த ஃபாரினர்ஸும் இங்கே கொஞ்ச பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அது ஒன்றும் இப்போ யாரையும் எங்கேயும் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வாழ்க்கைக்கு தகுந்த வேலையை பார்த்துகிட்டு அந்த மாரி தான் இருக்காங்க யாரும் யாரையும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை பழங்குடியினர் மக்கள் மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க தான் அதாவது ஊர் ஊராக போய் டென்ட்டு போட்டுகிட்டு அங்கே போயிவிட்டு குறி சொல்லுறது அப்புறோம் வந்து இந்த புலி பல்லு அது இதுன்னு சொல்லி விற்கிறது அப்புறம் எதாவது தாயத்து இந்த கரடி பல் தரேன் அது இதுன்னு சொல்லி அந்த மாரி வந்து சேல் பண்ணுறது இந்த மாரி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதற்கப்பறம் வந்து இந்த குடு குடுப்பு காரவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுமே அந்த பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் அந்தமாரி தான் அப்புறோம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வருவாங்க வந்து அவங்களுக்கு தேவையானத அவங்களுக்கு தேவையான பொருள்களை வந்து இந்த மாரி வீடு வீடாக போய் கேட்டு வாங்கிப்பாங்க ஊர் மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க தண்ணி கேட்டால் கொடுக்குறது அந்தமாதிரி யாரையும் ஒதுக்கி வைக்காமல் அவங்க தராங்க அப்புறம் வந்து எதாவது ஒரு பிரச்சனை அப்படினா கூட அவங்களுக்கு எதாவது ஒரு உதவினா கேட்கறாங்க அதற்கப்பறம் வந்து வெளிமாநிலங்களிருந்து இந்த கோடாரி கத்தி அந்த மாரிலாம் வந்து இங்கே செஞ்சு சேல் பண்றாங்க ஸோ யாரும் யாரையும் ஒதுக்குறது இல்லை யார் வேணாலும் இங்கே வந்து அவங்களோட தொழிலை வந்து இங்கே தொடங்குறாங்க அவங்களோட வியாபாரம் பண்ணுறது அந்த மாரி எல்லாமே பண்ணுறாங்க